விளையாட்டு வந்து எப்பவுமே வந்து ஹெல்த்தாக வெச்சுக்கும் நம்மள ஸோ வந்து நம்ம எதை பற்றி யோசித்து எவ்வளோ கவலைப்பட்டாலும் எழுந்து விளையாடணும்னா அதை வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம் ஃபிட்டாக இருக்கலாம் அது இல்லாமல் நமக்கு எந்த எவ்வளோ டென்ஷன்னாக இருந்தாலும் வந்து நம்ம அதுலேந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது டெய்லியும் வந்து நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி எவ்வளோ வயசானாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு ஷெட்டில் கார்க் ஒரு கேரம் அப்படி இல்லாட்டி வந்து வீடியோ கேம் எது நம்மளு நமக்கு எது பிடித்திருக்கோ அதை வந்து ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹார் விளையாடணும்னா நம்ம வந்து இதை பற்றி ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது ஸ்கூல் படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி ஆஃபீஸ் போனாலும் சரி அவங்களுக்கு வந்து எது சந்தோஷமோ அதை வந்து அவங்க ஒரு டூ ஹார்ஸ் இல்லை செய்துகிட்டு வந்து வரது நம்மளோட ஆரோக்கியத்தில் ஒரு பங்காக இருக்குன்னு நான் நம்புறேன் மன அழுத்தத்தை வந்து அது குறைக்கும் ஏன்னா ஒர்க்கு பிரஷராக இருந்தாலும் சரி ஸ்டடீஸ் பிரஷராக இருந்தாலும் சரி அவங்க கேம் ஷெட்டில் கார்க் அந்தமாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிற கேம் விளாடினா அவங்களோட ஹெல்த்தும் சரி அவங்களோட ஞாபக சக்தியும் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து எனக்கு வந்து வாலிபால் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டைமில் நான் அது விளாடிகிட்ருந்தேன் எல்லோரும் படிக்க மாட்டாங்க அப்டின்னு சொல்லிகிட்ருந்தாங்க ஆனால் எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு ஸோ அது நான் கன்டினியூ பண்ண முடியாமல் போச்சு ஆனால் நான் அதை விளாடிட்டுதான் இருக்கேன் இன்னை வரைக்கும் ஸோ எல்லோருமே அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு பிடிச்ச கேம்னு ஒன்னுத்தை வெச்சிகிட்டா அதை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் நான் நம்புகிறேன்